இப்போ வந்து நிறைய வந்து டிஜிட்டல் ஏரியாங்கிறதுனால இப்போ வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வந்து நம்ம விளம்பரம் படுத்தலாம் இப்போது சப்போஸ் நான் ஒரு வண்டி விற்கிறேன் அப்படின்னா அதை வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வைச்சி அது கீழே அமௌண்ட்டு இவ்வளோ அப்பிடின்னு போட்டு வெச்சோம்னா அது வந்து எல்லாத்துக்கும் சென்றடையுது அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குது நம்மளுக்கு செல்வாக்கு தரக்கூடிய விஷயமாவும் இருக்குது